இப்போ நான் எதை பற்றி பேச போறேன்னா பிளாஸ்டிக் கண்டைனர்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் பாசிட்டிவ்வாக ஏன்னா வந்து குக்கிங்க்கு வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது நீட்டாகவும் இருக்கும் சில்வர் வந்து காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி ஆனால் வந்து கிளீன் பண்றதெல்லாம் ரிஸ்க் ஆனால் பிளாஸ்டிக் கண்டைனர்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் கம்மி நீட்டாக ஈசியாக கேரி பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கிளீனிங்கும் ஈசியாக இருக்கும் ஃபிரிட்ஜ்லயும் வச்சிக்கலாம் ஆனால் வந்து அதெலாம் வைக்க முடியாது அதனால வந்து இது பிளாஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈசியாக கிளீன் பண்ணிக்கலாம் அதனால வந்து அதிகமாக வந்து பிளாஸ்டிக் கண்டைனர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் கூட ஈசியான வேயாகவும் இருக்குது